ஆமாம்மா சொல்லுங்க ஆ நான் தைப்பேன் கொண்டு வாங்க நான் இது அளவு இது அளவு சட்டை இருந்தால் கொண்டு வாங்க இல்லை அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அளந்துனாலும் நான் தைப்பேன் ம் ஆ தைக்கலாம் அவளையும் ச ப சுடிதாருக்கு வந்து முந்நூறுரூபா ஆகுதும்மா முந்நூ ஆ முந்நூறுரூபா ஆகும்

லை லைனிங் நீங்கள் எடுத்து எடுத்து வந்தீங்கன்னா ஐம்பதுரூபா குறையும் லைனிங் நான் போட்டு தைச்சா ஐம்பதுரூபா கூட அவ்வளோதான் நீங்கள் லைனிங் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லைனிங்கோடயே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் எரநூற்றம்பதுருவா கொடுங்க இல்லைன்னா நாங்கள் முந்நூறுரூவா வாங்குகிறோம் அவ்வளோ தான் பையன் சட்டைக்கு நூற்றம்பதுரூபா ஆகும் அதை கட் பண்ணி அதை பிரித்து அதுக்கப்புறம் தைக்கணும் ஆமாம் ஆமாம் ஆ கொண்டு வாங்க ஆ கொண்டு வாங்க

ஆ ஆ சரிம்மா சரிம்மா ஆ சரிம்மா ஆ ஆ சரிம்மா கடை வந்து நம்ம நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்க கோயில் பக்கத்தில் எனக்கு எங்கள் வீடு கொஞ்சம் நீங்கள் அந்த பஜாருக்குள்ளே அந்த பஜாருக்குள்ளே நீங்கள் காய் வாங்க வருவீங்கல்ல அந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் எனக்கு எங்கன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன் அங்கன்னை கோயில் ப அந்த பஜார்கிட்டே தான் எங்கள் பஜார்கிட்டே தான் இருக்குது ஆ வந்திர்லாம் ஆ ஆ வந்திர்லாம் வந்திர்லாம் வாங்க ஆ சரிம்மா வாங்க